தமிழ்நாட்டில் வந்து முக்கியமாக சமூகம் மற்றும் கலாச்சாரத்தில் என்னென்ன நடக்குதுனால் சமூகத்தில் வந்து வந்து சமூகம் மற்றும் கலாச்சாரத்தில் வந்து வேஷ்ட்டி ஸாரீ இது போன்றது தான் சமூகத்தில் மிகவும் கலாச்சாரம்ன்னு சொல்வது அது தான் விவசாயகிறது ஒரு பாரம்பரிய கலாச்சாரம் ஒன்று விவசாயம் அது எப்படி என்னென்ன பகுதியில் நடத்துகிறாங்கன்னா சில சமூகம் வந்து வில்லேஜில் இருக்கும் போது பாரம்பரிய உடையை உடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது வந்து சிட்டி சைடு அந்த மாதிரி வெளியூர் சைடு போகும் போது அவர்களோட பாரம்பரிய முறையை மாற்றிக்கிறாங்க அந்த பாரம்பரியம் அந்த சமூகத்தில் எப்படி நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க இவங்க கலாச்சாரத்தை மாற்றிக்கிறாங்க இங்கே இங்கே வந்து கலாச்சாரத்தில் வேஷ்ட்டி ஸாரீ அந்த மாதிரி கட்டவும் வேறு அந்த சமூகத்தில் போகும் போது அந்த டிரெடிஷனலுக்கு ஏற்ற மாதிரி மாடல் டிரெஸ் அந்த மாதிரி அணிகிறாங்க அது போல் தான் மற்ற சமூகத்தில் நடக்குது அது காலப்போக்கில் என்னென்ன மாறுதுன்னால் இங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிநாட்டில் இருந்து ஃபாரீன் சைடு இங்கே இருந்து மக்கள் போகிறவங்க அந்த தமிழ்நாட்டில் இருந்து போகிற மக்களுங்கள் வந்து மக்கள் வந்து அந்த சைடு எப்படி டிரெஷனலாக இருக்காங்களோ அதை பார்த்து பழகிட்டு வந்து இங்கேயும் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அந்த மாதிரி தான் காலப்போக்கில் நம்ம ஆளுகள் ஒருத்தங்களை பார்த்து ஒருத்தவங்க மாறுகிறாங்க இவங்களை பார்த்து நம்ம ஒருத்தவங்க நல்லா இருந்தாங்கன்னால் இவங்களை பார்த்து நம்ம இவங்க இவங்களை மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி சில பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது ஆண் பெண் பொறுப்பு என்னென்னால் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து கணவன் மனைவியாக இருந்தால் அவர்களுடைய முக்கிய வேலை என்றால் குடும்பத்தை நன்றாக கவனிக்கணும் நன்றாக வழிநடத்த வேண்டும் என்பது தான் ஆண் பெண்ணோட பொறுப்பு ஒரு குழந்தை என்றால் அவங்களை சரியான நேரத்தில் சாப்பிட்றங்களா சரியான நேரத்தில் அவங்க தூங்கிறாங்களா அவங்க எப்படி இருக்கிறாங்க அவர்களோட நடவடிக்கைகள் எப்படி இருக்குது சரியான முறையில் நம்ம குழந்தைகள் வளர்கிறாங்களா என்பது ஒரு கண்காணிக்க வேண்டியது முக்கியமான ஒன்றாக அதுதான் அவர்களோட பொறுப்பே அது இருந்தால் மட்டுமே ஆண் பெண்ணோட கடமை எல்லாமே இது தான் அடுத்து குடும்ப அமைப்பு ஒரு குடும்ப அமைப்பு என்பது ஆண் பெண் அதாவது கணவன் மனைவி குழந்தைகள் அதாவது பாட்டி தாத்தா அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு ஆறு ஏழு அந்த மாதிரி இருக்கிறவங்கள சேர்ந்து தான் குடும்ப அமைப்பு அந்த குடும்ப அமைப்பு வந்து மிகவும் நன்முறையில் வழிநடத்த வேண்டியது அந்த குடும்பத் தலைவர் ஒருத்தர் இருப்பார் அதாவது தாத்தாவாக இருக்கலாம் இல்லை அப்பாவாக இருக்கலாம் யாராக ஒருத்தவங்க நன்முறையில் நடத்த வேண்டும் சமூக மரபு வளங்கள் என்னென்னால் அந்த சின்ன வயசுலிருந்தே ஒரு மரபு வழக்கங்கள் இருக்கும் இவங்களை பார்த்தா இவர்களுக்கு நம்ம மரியாதை தரணும் இந்த இந்த இடத்தில் இருக்கும் போது நம்ம இப்படி தான் நடந்துக்கணும் பெரியவங்களை பார்த்தா மரியாதை தரணும் கோயிலுக்கு போகும் போது செருப்பு போட்டுவிட்டு போக செருப்பு போட்டுவிட்டு போகக்கூடாது தின்னுார் என்பது கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆனவங்க நல்ல முறையில் இருக்கணும் கல்யாணம் ஆனவங்கள் வந்து சிவப்பா சிவப்பு பொட்டு வைக்கணும் அது கணவனை இழந்தவங்கள வந்து வெள்ளை தின்னூர் வைக்கணுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கும் போது தான் அது வந்து சமூகம் மரபு வழக்கங்கள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் போது தான் கோயிலுக்கு போ கோயிலுக்கு போகிறவங்க நல்லதாகவும் கோயிலுக்கு போனால் ஒரு நிம்மதியை தரும் சந்தோஷம் இருக்கும் அப்படினு சொல்லிவிட்டு தான் கடவுளை ஒரு முக்கிய இதாக வச்சு கடவுளை வழிபடுறாங்க வழிபடும் போது நமக்கு நன்மை நடக்கும் அது போன்றுதான் மரபு வழக்கமா இருக்குது பண்பாடு நெறிமுறை பண்பாடு நெறிமுறை வந்து நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் பண்பாடு அப்படினா வேஷ்ட்டி சர்ட்டி அந்த மாதிரி தான் எல்லாமே பண்பாடு என்பது விவசாயம் இது போல் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் ஒரு சமூகத்தை நம்ம எப்படி வாழ வேண்டும் நீங்கள் நல்ல வழியில் நடக்கணும் இது போல் தான் பண்பாடு பண்பாடு நெறிமுறைகள் வந்து இது தவறு இது சரி என்பது புரிந்து நம்ம இருக்கணும் இதை தவறான செயல்களை செய்யாமல் இருக்கணும் நல்ல ஒரு ஒருவருக்கு உதவி என்றால் அவர்களை புரிந்து அவர்களை எப்படி உதவி செய்ய வேண்டும் என்பது புரிந்து நம்ம நடந்துக்கணும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம செஞ்சு தரணும் அது தான் பண்பாடு நெறிமுறைனு சொல்லுவாங்க இது தான் தமிழ்நாட்டின் நிலவும் சமூகம் மற்றும் நெறிமுறைகள் இது போல் நடக்குது இது தான் தமிழ்நாட்டின் நிலவும் முக்கிய சமூகம் மற்றும் கலாச்சாரம்